எங்கள் ஊரில் ஒரு தியேட்டர் இருக்குது அந்த அந்த தியேட்ரு கொஞ்சம் பெரிய தியேட்ரு தான் கடந்த வாரம் எனது மகன் வந்து அந்த தியேட்டருக்கு என்னை கூட்டிகிட்டு போனான் சமீபத்தில் வெளியிடப்பட்ட மாமன்னனுங்கிற திரைப்படத்துக்கு கூட்டிகிட்டு போனான் தியேட்டர் நல்லாவே இருந்துச்சு நல்ல பெரிய தியேட்டர் நான் இதுவரைக்கும் அந்த தியேட்டருக்கு போனது கிடையாது மொதல் தடவையாக என் பையன் என்னை கூட்டிகிட்டு போனான் அந்த தியேட்டரில் வந்து சீட் இருக்கைகளெலாம் வந்து சாய்மான இருக்கைகளாக இருந்துச்சு நல்ல வசதியாக இருந்துச்சு குளிர்சாதனங்கள்லாம் வேறு யூஸ் பண்ணியிருந்தாங்க குளிர்சாதனங்கள் அப்புறம் தியேட்டர் நல்ல பெரிசா இருந்துச்சு ஸ்க்ரீன் கொஞ்சம் தெளிவாகவும் என் பையன் கழுத்து வலிக்க கூடாதுங்கிறதுக்காக நடுப்பகுதியில் தியேட்டர்ருடைய மையப் பகுதியில் டிக்கெட் போட்டிருந்தாரு மாமன்னன் படத்துக்கு போனோம் படம் நல்லாருந்துச்சு நல்ல நல்ல ஒரு கருத்தை முன் வச்சுச்சி அந்த தியேட்டரோடய வெளிப்புறத்தில் வந்து வண்ண வண்ண வண்ண மின்விளக்குகளெலாம் பொறுத்தப்பட்டிருந்துச்சு வெளிலையே வந்து செக்யூரிட்டிஸ் அவர்களாம் உள்ளே வரவங்களுக்கெலாம் இன்னும் சேனிடைசர் கொடுக்குற பழக்கத்தை வைச்சுருக்காங்க கொரோனா முடிஞ்சும் இன்னும் சேனிடைசர் கொடுக்குற பழக்கம் வைச்சுருக்காங்க அது ஒரு நல்ல நல்ல ஒரு செயலாக எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கனால் அது வந்து ஒரு உண்மையான ஸ்டோரி அப்படிங்கிறதே என் பையன் வந்து படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னான் அது ஒரு உண்மையான ஒரு மனிதனை தழுவி எடுக்கப்பட்ட படம் அந்த படத்தை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ டைம் வேஸ் செலவு பண்ணி என்னை கூட்டிப்போய் பார்த்தான் நான் போனத்துக்கும் சரி படம் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு அந்த தியேட்டரு எனக்கு அந்த படத்தை விட அந்த தியேட்ட்ரு தான் ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த தியேட்டரில் நிறையா நிறையா வசதிகள் நிறையா இருந்துச்சு ஒரு த தண்ணி குடிக்கணும்னால் கூட மொதலில் நாம் எங்கள் காலத்தில் தியேட்டருக்கு போகும்போது ஒரு தண்ணி குடிக்கணும்னால் கூட நாங்கலள் வெளியில் போய்விட்டு தான் குடிச்சுட்டு வரணும் ஆனால் இங்கே வந்து உள்ளே போகுமோதே இங்கே வெளியில் இருக்க கேன்டீனில் தண்ணியெலாம் கொடுத்தாங்க தண்ணியெல்லாம் இருக்கையிலே வைச்சுக்கிற மாதிரி ஒரு வசதியெல்லாம் இருந்துச்சு நல்ல சாய்மானமான இருக்கை உ உங்களுக்கு முதுகு வலி அந்த மாதிரி வயசானவங்க இருக்கிறவங்களாம் போய் பார்க்குற மாதிரி தியேட்டரா இருந்துச்சி சத்தமும் ரொம்ப அதிகமாவெலாம் இல்லை சத்தம் கம் ஒரு சா நடுநிலையாக இருந்துச்சு சத்தம் என ஒரு மாதிரி பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரியோ இல்லை ஒரு ரொம்ப அதிக சத்தமாகவோ இல்லை தியேட்டரு ஒரு நல்ல நல்ல சூழ்நிலையில் இருந்துச்சு அதே மாதிரி அந்த தியேட்டரில் வந்து இன்னோரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னால் மது அருந்திவிட்டோ இல்லை புகை பிடிப்பவர்களையும் அந்த தியேட்டரில் உள்ளேயே விடலை வெளிலையே அந்த செக்யூரிட்டிஸ் செக் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறமாக தான் உள்ளேயே அமிச்சாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி அது பக்கத்தில் வந்து இன்னோரு தியேட்டரு ஒன்று புதுசாக கட்டிக்கிட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அந்த தியேட்டரு வந்து ரெண்டு ஸ்க்ரீன் கொண்ட தியேட்டர் முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சு பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சு நாங்கள் பார்த்தது வந்து இரண்டாவது ஸ்க் இரண்டாவது ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீனில் தான் காமித்தாங்க முதல் ஸ்க்ரீனில் வந்து முதல் ஸ்க்ரீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இரண்டாவது ஸ்க்ரீனும் இருக்கும் அப்படின்னு அங்கே சிலர் சொல்லிக்கிட்டிருந்தாங்க இதுல்லாமல் மூன்றாவதாக அதில் ஒரு ஸ்க்ரீன் கட்டுறாங்களாம் அந்த ஸ்க்ரீன் வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் திறக்கப்படும் அப்படின்னு அங்கே போர்ட்டே வைச்சுருந்தாங்க அந்த அதுக்கான வேலைகள் கூட நடந்துக்கிட்டுருந்தது நாங்கள் படம் முடிச்சுட்டு வெளியே வரப்போது பார்த்தோம் ஆனால் தியேட்டரில் அந்த கார் பார்க்கிங் அந்த வண்டி போடுகிற வசதியெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருந்துச்சு நல்ல தியேட்டர் நல்ல ஒரு இது மெயின் ரோடில் ச மெயின் ரோடு பக்கத்தில் எந்த ஒரு இதுவுமில்லாம கரெக்ட்டாக இருந்துச்சு தியேட்டரு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்துச்சி